எனக்கு வந்து ப்ராடக்ட் பற்றி கேட்டிங்கன்னால் ஒரு ப்ராடக்ட் பற்றி நான் மொபைலை பற்றி தான் சொல்லுவேன் ஏன்னால் மொபைலில் வந்து அதிக பாசிட்டிவான விஷயம் வந்து இருக்குது இந்த காலத்தில் இப்போ நமக்கு ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்றதுக்கு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு இப்போ இன்னோருத்தவுங்கள இங்கேருந்து நம்ம தொடர்பு கொள்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மொபைல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஏன்னால் இப்போ எல்லார்டேயுமே மொபைல் இருக்குது யார்ட்டேயும் இல்லாமல் இல்லை இப்போ நம்ம ஒரு ஊரில் இருக்கோம் அவங்க ஒரு வெளியூரில் இருக்காங்க இப்போ நம்ம அவங்கள வந்து தொடர்பு கொள்ளணும் நம்ம வந்து நேரில் போய் பார்த்துட்ருக்க முடியாது அதுக்கான தூரம் வந்து நமக்கு அதிகம் ஏதோ ஒரு எமர்ஜென்சி நம்ம போயி பார்க்கணும் பேசணும் இல்லை அங்கே என்ன நடக்குது ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுங்குறப்ப நம்ம அந்த இடத்துக்கு போக முடியாது அந்த டயத்துக்கு அப்போது வந்து இந்த மொபைல் மூலிமா நம்ம டக்குனு வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் என்னாச்சு ஏதாச்சு ஒருத்தங்களுக்கு ஆக்சிடென்டு ஒரு நல்லது கெட்டது எல்லாத்தையுமே இங்கேருந்து நம்ம கேட்டுட்டு ஒரு முடிவெடுத்துட்டு போகலாம் அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போது ஒரு இடத்துக்கு போகிறோம் நமக்கு வந்து வழி தெரியலை ஏதோ ஒரு இடத்துல நிற்கிறோம் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துலயே இருக்கோம் நம்ம வந்து இந்த சைடு போகிறதா இல்லை அந்த சைடு போகிறதா வலது புறம் போகிறதா இடது புறம் தெரியிதா எதுவுமே நமக்கு தெரியாது இந்த வழியாக போனால் கரெக்ட்டாக இருக்குமா இல்லை நம்ம தப்பாக போயிடுவோமா ஏன்னா கேட்கறதுக்கு ஆளும் இருக்க மாட்டாங்க அப்போ அந்த டயத்தில் வந்து இப்போ நம் எல்லார்ட்டேயும் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் நிறையவே இருக்குது அதில் இப்போ கூகுள் மேப்பில் வந்து நம்ம எங்கே போகணுமோ அந்த ஊர் நேம் அடித்து லொகேஷன் ஆன் பண்ணால் நமக்கு வந்து அந்த ஊருக்கு போகிறத்துக்கான கரெக்ட்டான வழியை மொபைல்லியே பார்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு பெட்டர் தான் ஒரு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பாசிட்டிவ் தான் இதெல்லாம் நம்ம யாரையும் எதிர்பார்க்காம நம்மளே போயிடலாம் அந்த ஊருக்கான வழியை அது கரெக்ட்டாக காட்டும் நம்ப உரிய நேரத்தில் நம்ம போயிடலாம் இப்போ அந்த இடத்துக்கு தாமதமாக போகிற மாதிரி இருக்கும் ஒரு இடத்துக்கு சீக்கிரம் போகிற மாதிரி இருக்கும் நமக்கு பாதை தெரியிலைன்னா நம்ம போக தெரியாமல் நிற்போம் அந்த டயத்தில் வந்து இந்த கூகுள் மேப் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மொபைலில் உள்ள ஒரு செயலி இதெல்லாம் பாசிட்டிவான விஷயந்தான் இப்போ சொந்தக்காரங்களுக்கு வெளியில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம பேசணும் வெளிநாட்டிலயே நம்ம அப்பாம்மா இருக்காங்க நம்ம இங்கே வேலை பார்த்துட்ருக்கோம் இப்போ அவங்கள்ட்ட பேசணுன்னால் இப்போ அவங்க வந்து மு முகத்தலாம் பார்த்து நம்ம பேச முடியாது நேரில் தான் போயி பேசணும் ஆனால் மொபைல் மூலிமா நம்ம இங்கேயிருந்து வீடியோ கால் பண்ணி பேசலாம் அவங்க எப்படி இருக்காங்க எப்படி இருக்காங்க எல்லாத்தையும் நம்ம இங்கேயிருந்து தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினாலும் சரி மொபைல்லேருந்து நம்ம அனுப்பிக்கலாம் அவங்க ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினாலும் நம்ம மொபைலுக்கு இங்கேயிருந்து அனுப்பிவிடலாம் இப்போ நமக்கு நமக்கு தேவையான இப்போ காலேஜ் படிக்கிறோம் ஸ்கூல் படிக்கிறோம் ஸ்கூல் பசங்களுக்கு வந்து ஆன்லைன் க்ளாஸு காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் ஆன்லைன் க்ளாஸு இப்போ அவங்களுக்கும் நாளைக்கு என்னென்ன சப்மிட் பண்ணணும் இது ஒரு வாட்ஸப் குரூப்பு எல்லாமே கிரியேட் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மொபைலால் இப்போ ஒன் வீக் எப்போ ஸ்கூல் திறக்குது எப்போ ரீஓப்பனிங் எப்போ எக்ஸாம் எல்லாமே இப்போ மொபைல்லேயே எல்லாருக்கும் இப்போ இம்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க காலேஜ் எல்லா இடத்துலயுமே ஸ்கூல்லேருந்து எல்லாருக்கும் அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயந்தான் அது மொபைலுங்கிறது வந்து இப்போ நம்ம வந்து ஒரு நமக்கு தேவையான இப்போ நம்மளோட ஐடி குடும்ப சான்று இப்போ ரே ரேஷன் கார்டு இப்போ நம்ம படித்த சான்று சான்றிதழ்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ நம்ம மொபைலில் வச்சிக்கிட்டால் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் நம்ம அங்கே வந்து கேட்குறாங்க சர்டிஃபிகேட் வேணும் இதோட ஒரு செட்டு ஜெராக்ஸ் வேணும் அப்போ அந்த டயத்தில் நம்ம வந்து வீட்டுக்கு போயி எடுத்துட்டு வர முடியாது இதே மொபைலில் வச்சிருந்தால் நம்ம ஒரு கடைக்கு போயிட்டு மொபைல்லேருந்து பிடிஎஃப் இல்லை பிரிண்ட் அனுப்பியோ நம்ம வந்து அங்கே வாங்கிக்கலாம் அப்போங்குறப்ப அந்த டயத்தில் வந்து நமக்கு மொபைல் ரொம்பவே ஒரு நல்ல விஷயந்தான் பாசிட்டிவ்வாக எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமாக இருக்குது நிறையா நிறையா இதில் அது வந்து எதுவுமே இப்போ இப்போ ஆன்லைன் ட்ரான்ஸக்ஷன் பணம் அனுப்புகிறது இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம பணம் போட்டு விடணும் இப்போ கையில் கொடுக்க முடியாத தூரத்தில் இருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம மொபைல் மூலிமா அவங்களுக்கு எவ்ளோ தொகயை நம்ம கொடுக்கணுமோ அதை மொபைல்லேருந்து நம்ம அனுப்பி விட்டுறலாம் பரிமாறிக்கிறது முக்கால்வாசி விஷயம் மொபைலில் வந்து பாசிட்டிவான விஷயந்தான் நிறையா இருக்குது கான்ஃபரன்ஸ் பேசுகிறது குரூப் கால் பேசுகிறது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்றது எல்லாருக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லான விஷயமாக இருக்குது மொபைல் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் இப்போ அங்கே அங்கே உள்ள இந்த சுற்றுலாத்தலம் போகிறோன்னா அங்கே உள்ள நம்மளோட மெமரீஸை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சிக்கிலாம் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் வந்து அதை ஃபோட்டோவை நம்ம வந்து பகிர்ந்து அளிக்கலாம் அவங்ககிட்ட வச்சு நம்ம ஃபோட்டோவெல்லாம் அனுப்பி சந்தோஷப்படலாம் ஏகப்பட்ட விஷயம் வந்து இருக்குது இப்போ ஆர்ட்டில் இருக்கிறவங்க முக்கால்வாசி பேரு வந்து கேமரா வச்சு ஃபோட்டோ பிடிக்கிறவங்க நிறைய பேரு இருக்காங்க அதை வச்சு கற்றுக்குறவங்க நிறைய பேரு இருக்காங்க இன்ட்ரஸ்ட் இருக்குது இப்போ கேமராவிலேயே ஃபோட்டோ எடுக்கிறவங்க வந்து இன்ட்ரஸ்ட் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் அந்த மொபைலில் உண்மையிலியே நிறையா இருக்குது பாசிட்டிவான விஷயம் வந்து மொபைல் உண்மையிலியே நிறையா இருக்குது இந்த காலத்துக்கு வந்து மொபைலுங்கிறது ஒரு உபயோகமுள்ள பொருள் தான் அதிகமாக